ஹலோ யாருங்க ஆமாம் அதுதான் ஆப்பிள் ஆப்பிள்ங்க என்ன ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்குது திராட்சை இருக்குது மாதுளை இருக்குது பலாப்பழம் இருக்குது என்ன என்னமா பழம் வேணும் உங்களுக்கு வாங்கி விற்கிறதே ஒரு முப்பது ரூபா பா நான் உங்களுக்கு ஆளை பொறுத்து தான் குடுப்பேன் எவ்வளோ வேணும் எதில்

ஆ ஆப்பிள் ரே நான் ஆப்பிள் இரநூறுவா கிலோ சாத்துகுடி ஆ நூற்றி ஐம்பது ரூவா மாதுளை மாதுளை வந்து இரநூறுவா இதே வந்து மொத்தமா வாங்குனீங்கனால் எதோ கொஞ்சம் கொறைச்சி கொடுக்கலாம் தனி தனியாக வாங்குனால் எப்படி குறைக்க முடியும் குறைக்க முடியும் சரி வேறு எதா வாங்கினிங்க எத்தனை இந்த பத்து கிலோ வேணுங்களா இல்லை ஆ பத்து கிலோ வேணுனால் கொஞ்சம் டிஸ்கவுண்டு தரேன் ப பண்ணி தரேன் வாங்க

இல்லை நீங்கள் வரீங்களா இல்லை நான் ஆளை வச்சு அனுப்பட்டா எங்கள் எந்த வீடு எங்குட்டுங்க எது எந்தூரில் இருக்குது வீடு

ப பையனை பையன் தான் வருவான் சரி பார்த்து அவனையும் கவனித்து விடுங்க அது இல்லைமா நீங்கள் டிப்ஸு தான் கொடுக்கணும் வெ வெளியில் வரதுனால் ஆமாம் டிப்ஸ் பார்த்துக் கொடுத்துருங்க சரி இருங்க வீட்லயே இருங்க வர சொல்கிறேன்